நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் ஒரு வாழ்த்து அட்டை வந்துட்டு கையால் செஞ்சேன் அதுவும் வந்துட்டு எனக்கு ஒரு பிடிச்ச பையனுக்காக செஞ்சேன் அதுவும் ஏன் செஞ்சேனா அவனோடய பிறந்த நாளுக்காக செஞ்சேன் நம்ம வந்துட்டு கடையில் வாங்கி கொடுத்தர்லாம் ஆனால் கையால் செய்கிறது வந்துட்டு அதுக்கான வேல்யூவ தனி ஏன்னா வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அவன் மேல் வந்துட்டு இருக்கற அன்பு வந்துட்டு அவனுக்கு தெரியும்னு நான் நம்புறேன் அதே மாதிரி வந்துட்டு நான் பிறந்தநாள் அன்றைக்கி கொடுத்தப்ப அவனுக்கு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷம் நான் நிறையா பரிசு கொடுத்தேன் ஆனால் அவனுக்கு வந்துட்டு நான் கையாலேயே அவனுக்காக பார்த்து பார்த்து செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவன் கூட அவன் அவன் வந்துட்டு அன்றைக்கி சொன்னான் என்ன சொன்னான்னா நீ கொடுத்த எல்லா பரிசுலியும் வந்துட்டு நீ கொடுத்த கையால் கொடுத்த கிஃப்ட் மட்டும் தான் அதாவது நீ செஞ்சு எனக்காக கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது எனக்கு அப்போ தோணுச்சு நம்ம கரெக்டான ஒரு பர்சனுக்கு தான் பண்ணிருக்கோம் யாரும் யாருக்கும் சும்மா வந்துட்டு கையால் பண்ணி தரதெல்லாம் வந்துட்டு யாருக்கும் தோணாது எனக்கு வந்துட்டு லைஃபில் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு அவனே எனக்கு ஒரு கிஃப்ட்டு மாதிரி தான் ஆனாலும் வந்துட்டு அவனுக்காக நான் செய்யணும் செய்யணுங்கிறதுக்காக அவ்ளோ ஆசைப்பட்டு நான் அதை செஞ்சேன் அதுவும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கும் அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சி